நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டிருந்தோம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து கேஸெல்லாம் வாங்கிவிட்டோம் கேஸ் வாங்குனாதால் வந்து எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் சீக்கிரம் செஞ்சிடுறோம் ஒரு காஃபி டீ எது வக்கிறதுனால்கூட சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது சீக்கிரம் வச்சிடுறோம் கேஸ் இருக்கிறங்காலிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் போக கேஸ் இருக்கறங்காட்டிக்கு வந்து நிறையா யாராச்சும் ஒரம்பர இரம்பர யாராச்சும் வந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து மனதிருப்தியாக வந்து சீக்கிரம் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்க முடியுது அப்புறம் அவங்களும் மன திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க கேஸ் இருக்குறதுனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது